பருவங்கள் மாற மாற செடிகளை நாம் பராமரிக்கும் முறைகளும் மாறுகின்றன வின்ட்டர் சீசன்ல செடிகளை வளர்க்கிறதுக்கு உரிய முறையையும் சம்மர்ல செடிகளை வளர்க்கிதற்கு முன்னெச்சரிக்கையும் நம்ம சீசன் வரத்துக்கு வர வரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே நம்ம அதனை இந்த செடிகளையும் வந்துட்டு அந்த சீசனுக்கு ஏற்றவாறு நம் மாற்றி அமைக்க வேண்டும்